நிறைய மொழி இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே பழக்கமாக வேகம் டக்குனு சரலமாக பேசுகிறது தமிழ்தான் அதைவிட்டா கொஞ்சம் இங்கிலீஷ் இந்தி கூட கொஞ்ச கொஞ்சம் அதாவது நிறையா டிவி நிறைய பேர் பேசுகிறதுனால அதுகூட இப்போ ஓகே ஒரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் இன்னும் மற்ற லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது பேசுறதெல்லாம் கேட்கும் போது சுத்தமாக ஒன்றுமே புரியாது அப்புறம் இதெல்லாம் கத்துக்கவே முடியாதானு நினைச்சிருக்கேன் ஆனால் இப்போ நினைப்பேன் ஏன் கத்துக்கணும் நம்ம மொழி அழகாக புரியுது பேசவும் இவ்வளோ ஈசியாக இருக்குது இதை விட்டுட்டு நாம் ஏன் அதெல்லாம் கத்துக்கணும் அப்படினு நினைச்சிட்டு நினைச்சிருக்கேன் அதேமாதிரி கத் நம்ம மொழியைவிட சிறப்பாக வேற எதுவுமே சொல்லமுடியாது யார் வேணுணா பேசலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்காமலயே அம்மா தாத்தா பாட்டி அப்படீன்றதலாம் அத்தை இந்த வார்த்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லியே தரத் தேவயில்ல அது வ குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும்போதே சொல்கிற முதல் வார்த்தை அவங்களுக்கே அந்த ஜீன்லயே இருக்குதுன்ற மாதிரி சொல்லணும் எங்கள் தமிழ் அதனால தமிழை வந்து எதுக்கூட ஒப்பிட்டாலும் அது மேலேதான்